இப்போ மதம் மரபுகள்னால் மூன்று மதம் இருக்குது ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் முஸ்லீம் மரபில் நமாஸ் பண்ணுவாங்க கிறிஸ்டின் வந்து பை பைபிள் யூஸ் பண்ணி பிரே பண்ணுவாங்க ஹிந்து வந்து கோயிலுக்கெலாம் போய்விட்டு அவங்களோட பிராத்தனைகளை இது பண்ணுவாங்க நான் வந்து இப்போ ஹிந்து எங்கள் மரபு வழி வந்து கோயிலுக்கு போய்விட்டு பிராத்தனைகள் பிரசாதங்கள் இந்த மாரிலாம் வழங்குவோம் நிறையா விழாக்கள் நடத்துவோம் யாத்திரைகள் பூஜைகள் எல்லாம் பண்ணுவோம் இப்போது தீபாவளினால் அது ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கோயிலுக்கு போய்விட்டு வந்து சாமி கும்பிடுவோம் அதுதான் எங்கள் மரபு ஹிந்து மரபில் வந்து பூஜைகள் பிரசாதங்கள் வந்து அன்னதானமாக வழங்குவோம் அதுதான் எங்களோட மரபு ஹிந்துங்களோட மரபு அதுதான்